இங்கே கும்பகோணத்திலிருந்து பேசுகிறேன் தண்ணி திறந்து விட்றவுங்களா நீங்கள் ஏன் த சொல்லி இவ்வளோ நாளாகுது இன்னும் தண்ணியே திறந்து விடாம இருக்கிறிங்க தண்ணி வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்ருக்குங்க ஆறு மாதம் ஆகுது ஆ காலேஜு ரோடுங்க ஆமாங்க தண்ணியே வரலை சுத்தமாக உங்கள்கிட்ட சொல்லி எத்தனை நாள் ஆகுது இன்னமும் நீங்கள் தண்ணி திறந்து விடாம இருக்கிறிங்க இல்லைங்க நாங்கள் முன்னாடிலிருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டிருக்கோம் நீங்கள் எடுக்கவே இல்லை ஆ அப்புறோம் ஓ வேறு இடத்துல வேலை பார்த்துக்கிட் ஆறு மாதமா வர்லைங்க நான் உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் நீங்கள் கேட்கவே இல்லை அதுதான் இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்கறேன் இப்போ இவ்வளோ இதாக பேசுகிறிங்க பத்து ஏரியாவுக்கு போனால் இந்த ஏரியாவும் பார்க்க வேண்டியது தானே நீங்கள் எல்லா ஏரியாவும்தான் பார்க்கணும் அது எப்படி அது எப்படிங்க எல்லா ஏரியாவும் பார்க்கறப்போ எப்படி எங்கள் ஏரியாவும் பார்த்து தானே ஆகணும் நீங்கள் ஆ எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கோம் நீங்கள் எடுக்காமல் இருந்ததுக்கு அதுக்கு நாங்கள் பொறுப்பாக ஆக முடியுமா வேலையை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு எங்கள் ஏரியாவும் நீங்கள் பார்க்க வேண்டியதுதான் ஆ

ஆ சரிங்க நாளைக்கு வர சொல்லுங்க ஆ சரி